உணவே மருந்து அதேபோல் தாங்க நம்ம உடம்பு சரிலாம இருக்கிறதப்போ நம்ம மருத்துவள்கிட்டே இருக்க அந்த மருந்து போக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக நிறைய நோய்களை நம்ம குணப்படுத்தலாம் உதாரணத்துக்கு சளிப் பிடிச்சிதுன்னா பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு எல்லாம் வந்து நான் அம் பாலில் வந்து மஞ்சள் அப்புறோம் இஞ்சி மிளகு போட்டு மிளகுப் பால் போட்டுக் கொடுப்பேங்க அதுபோக வந்து நான் இந்த துளசி அப்புறம் மஞ்சள்தூள் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு கசாயம் மாதிரி வச்சி கொடுப்பேன் அது சுத்தமாக வந்து அவனுக்கு இருமல் வராது சளியை அரஸ்ட் பண்ணிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வலி அந்தமாதிரி அவனுக்கு இது விளாயாட்றப்போ வந்து விளாண்டுவிட்டு வந்து கால் வலிக்குமாமா அதை சரி பண்ணிக்க என்ன பார்த்தீங்கன்னா என்ன உளுந்தங்களி அந்த மாதிரி நான் உளுந்தில் செய்யப்பட்ட உணவுகளை வந்து அவனுக்கு நான் செஞ்சிக் கொடுப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த அதிகமாக பைக் ஓட்டிட்ருக்கிறதுனால அவருக்கு இந்த முதுகு தண்டோட பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக வந்து நான் உளுந்தங்களி அப்புறோம் வேலை அதிகமான காலங்களில் வந்து வெந்தயக்களி அந்த மாதிரி வச்சி கொடு உடல் சூட்டத் தணிக்கிறதுக்கு வெந்தயக்களி வச்சிக் கொடுப்பேன் அது மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி சமயங்கள் வந்து ஜீரகம் மிளகு போட்டு வந்து நான் அதுக்குனே இருக்க இந்த கஞ்சி அவங்களுக்கு நான் சமைச்சிக் கொடுப்பேங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு துவையல் அந்த மாதிரி நான் செஞ்சிக் கொடுப்பேன்